ஆ ஹூண்டாய் ஷோரூம்முங்களா அங்கே லோனி ஆ ஓக் எனக்கு ஹூண்டாயில் வந்து லோனிக் அந்த மாடல் எனக்கு வேணும்ங்க அது அவைலப் அவைலபிளா இருக்குதுங்களா ஓகேங்க ஓகே அதுலே ஒரு கார் மாடல் கலர்ஸ் அண்ட் இஎம்ஐ டீடெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியும்ங்களா ஓகேங்க

ஆ ஆ

ஓகேங்க மாடல் எந்த மாதிரி இருக்கும்ங்க ஓகேங்க ஐ ம் ஓகேங்க

ஓகேங்க அது வந்து இ ஓகேங்க ஓகேங்க அது வந்து இப்போ இந்த ஸ்டார்ட்டிங்கில் ட்ரபுள் இந்த ரன்னிங்கில் எந்தவொரு ட்ரபுள்ளும் இல்லைலங்க அந்த எதுவும் மைனஸ் பாயிண்ட் எதுவும் வர்லையில்லங்க அதுலே

சரிங்க சரிங்க ம் ம் ம் ஏசி கார்ங்களா அது எந்த மாதிரி பெட்ரோல் அண்ட் டீசல் அந்தமாதிரி என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்குதுங்க ம் ம் ம் ஓகேங்க பாதுகாப்புக்கு சேஃப்டினு எந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கீங்க அந்த காரில் என்னென்ன வசதியெல்லாம் இருக்குதுங்க

ம் ம் ம் ஓகேங்க ம்

ஓகேங்க லேடீஸ் ஓட்டுற அளவுக்கு கம்ஃபர்ட்டபுளா இருக்கும் இல்லைங்க ஓகேங்க சரிங்க ஆ ஓ சரிங்க அது இஎம்ஐ மூலியமாக நாங்கள் வாங்கலாம்ன்ட்டு இருக்கோம் அது மந்த்லி பேமெண்ட்டு வந்து எந் எந்த மாதிரி கட்டலாங்க எங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி கட்டலாமா இல்லை இவ்வளோ கட்டணுன்னு ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்களா ஆ அது எந்த மாதிரி கட்டலாங்க சரிங்க சரிங்க

சரிங்க ம் ம் ஓகேங்க ஓகேங்க உங்கள் சண்டே டைம்லலாம் உங்கள் க இது இருக்குதுங்களா கடை இருக்குதுங்களா சண்டே டைம் வந்து பார்க்கலாங்களா ஆ சரிங்க அது கொஞ்சம் மாடல் எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ அனுப்ப முடியும்ங்களா ஓகேங்க நான் பார்த்துட்டும் கூட நேரில் வந்து நாங்கள் பார்த்து எடுத்துக்குறோம்ங்க ஆமாம் இஎம் இஎம் இஎம்ஐ வாங்குகிற மாதிரிதாங்க ஓகே ஓகேங்க கண்டிப்பாக கொண்டு வரேன்ங்க எல்லாம் ஐடி புரூஃப்பும் கொண்டு வரேன்ங்க வந்து பார்த்துட்டு மாடல் எது பிடிச்சிருக்கோ அது நாங்கள் எடுத்துக்குறோம்ங்க ஓகே ஓகேங்க சார் தேங்க் யூங்க சார் ம் ம் பை சார்